ஆமாம் மேம் ப்ரியா வெஜிடபிள் கடை தான் நீங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் எங்ககிட்ட நிறையா காய்கறிகள் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறிகள்லாம் வேணும் ஆ சொ நானு சொல்கிறேன் மேம் அது எத்தனை எத்தனை கிலோ வேணும்னு சொல்லுங்கள் மேம் வெங்காயம் இருக்குது மேம் தக்காளி பச்சை மிளகாய் முள்ளங்கி முருங்கக்காய் பீட்ரூட் நெக்ஸ்ட் வந்து கோஸு முட்டக்கோஸு காலிஃப்ளவர் அப்புறமேட்டு வந்து கத்தரிக்காய் அந்தமாதிரி நிறையா காய்கறிகள்லாம் இருக்குது மேம் உங்களுக்கு என்ன காய்கறிலாம் வேணும் மேம் ஆ சரிங்க மேம் ஆ ஓகே மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம்

ஆ சரி சரிங்க மேம் ஆ ஓகே மேம் எத்தனை மணிக்கு மேம் வேணும் சரிங்க மேம் ஆ ஓகே மேம் ஆ சரிங்க மேம் இதெலாம் வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்தீங்கனா நாங்கள் கொஞ்சம் அனுப்புகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேம் ஆ ஓகே மேம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான லிஸ்ட்டு கொஞ்சம் வேண்ணால் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூடோம் எழுதி இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடுங்கள் மேம் சரிங்க மேம் இங்கே எங்ககிட்ட வந்து நிறையா காய்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மேம் உங்களுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்தமாதிரி கேட்டால் கூட சொல்லுங்கள் மேம் இந்த அட்ரஸ் கொடுங்க மேம் ஆ சரிங்க மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்